ஸோ டெக்னாலஜி இன்டர்நெட்டு இப்போதிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வர காலகட்டத்தில் ஸோ வந்து தமிழ் அப்படின்னு மொழி அதுவும் சேந்து வளருது ஸோ இப்போது நான் இப்போது தமிழ் மட்டும் இல்லை ஸோ எல்லா மொழிகளும் சரி அனைத்து விஷயங்களும் ஈஸியாக ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஈவன் ஜப்பான்காரன் அமேரிக்காவில் இருக்கவங்க கூட தமிழ் படிக்கணும்னு நினச்சால் இல்லை அதை எப் தமிழ் எப்படி இருக்கணும் எனது பார்த்தால் இதை அனைத்தும் வந்து அவங்களால ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் சே இது சாதாரண ஒரு சின்ன ஒரு செல்ஃபோனை வெச்சு ஸோ இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில் மே நம்மளோடய மொழிகளும் சரி நம்மளோடய அறிவும் சரி அனைத்துமே வளர்ந்துக்கிட்டு வருது